நான் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கனா ஒரு சட்டை ஒன்று ஆர்ட்ரு பண்ணிணேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ச்சி அந்த சட்டை வந்து பார்த்தீங்கனா ஆர்ட்ரு பண்ணிணேன் ஒரு மூணு நாளைக்குள்ளே வந்து என் கைக்கு வந்துருச்சு அந்த சட்டையை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த சட்டை வந்து நான் என்ன கலரில் ஆர்டர் பண்ணிணனோ அதே கலரில் சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சி அந்த கலர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சட்டையோடய க்ளாத்தெல்லாம் பார்த்தீங்கனா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் இதுக்கு முன்னாடி நிறையா இடத்துல வாங்கினேன் ஆனால் எனக்கு ஒரு இடத்துல கூட அந்த மாதிரி ஒரு க்ளாத்து கிடைக்கவே இல்லை நான் ஆன்லைனில் வாங்கின ஒரு ட்ரெஸ்ஸு வந்து பார்த்தீங்கனா அந்த சட்டை அவ்வளோ சூப்பராக இருக்குது நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆன்லைனில் வந்து இவ்வளோ நல்ல க்வாலிட்டியான சட்டையெல்லாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ச்சி அதே மாதிரி பார்த்தீங்கனா வெச்சுக்கோங்களேன் நிறையா வந்து சட்டைகள் இருக்குது நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் வந்து கேட்டோம்னால் நமக்காக அவங்க கொடுத்துட்றாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு ஆன்லைனில் வாங்கின சட்டை எனக்கு